நாங்கல்லாம் வீட்டில் இருக்கும்போது கிராமத்தில் நாங்கெளெல்லாம் தாயங்கட்டை விளையாடுவோம் பல்லாங்குழி விளையாடுவோம் இப்போ க கிரிக்கெட்டு விளையாடுறதுக்கு இந்த கிட்டிப்பில்லுன்னு அந்தக் காலத்தில் எங்கள் கிராமத்தில் விளையாடுவோம் ஒரு பெரிய இதை கிட்டிப்புல்லு செஞ்சு கீழே ஒரு சின்ன குச்சியாக வச்சு அதை தட்டினோம்னா எம்பி ஜம்ப் பண்ணி போகும் அதைதான் இப்போது நகரத்தில் எல்லாம் கிரிக்கெட்னு விளையாடுறாங்க அப்புறம் பச்சைக் குதிரைன்ட்டு ஒரு பையனை கீழே குனிய வச்சு உக்கார வச்சு மேலே ஒரு பையன் தாண்டுவான் அதைதான் இப்போ ஹை ஜம்னு விளையாடுறாங்க ஆக இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு விளையாட்டுதான் இப்போலாம் பிப் பிரபலமாக நகரத்துக்கும் வந்திருக்கு அதை ஜாலியாக அதை விளையாடுறாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் இதை சார்ந்ததாக தான் இருக்குது கிராமத்தில் உள்ள விளையாட்டை சார்ந்ததாக தான் டவுனில் இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர்தான் வித்தியாசப்படும் அதைதான் பண்ணிகிட்டிருக்காங்க